சார் வெட்டிங் பண்ணி கொடுக்கறவங்களாங்க சார் ஆ சார் எந்த எந்த பேக்கேஜ் இருக்குது கொஞ்சம் வெட்டிங் எப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா சார் சார் ஃபுல்லாக பேக்கேஜ் மாதிரி வேணும் சார் மெயினாக ஸ்டேஜ் டெக்ரேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கணும் சார் ஆ சரி ஓகே சார் ஆனால் சேர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார் ரொம்ப கிராண்டாக வேணாம் ஒரு மீடியம் லெவலில் இருந்தால் ஓகே சார் ஆனால் ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக நிறையா நார்மல் பூவே கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் ஆ ஒர்ஜினல் பரவாயில்ல சார் என்றைக்கோ ஒரு நாள் தான் சார் பண்ண போகிறோம் ஆனால் பிளாஸ்ட்டிக்னால் அதே அதே அதே சொல்லுவாங்க சார் அதனால் அதனால் நீங்கள் ஒரிஜினலே போட்டிருங்க சார் ம் ஓகே சார் அந்த என்னென்ன கிராண்டாக இருக்கோ அது கொஞ்சம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னால் அது பிடிச்சிருக்கோ அது காமிச்சுருவோம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார் வீட்டில் எல்லாேர் கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் சார் ஓகே சார் நான் நீங்கள் முதல்ல வாட்ஸ்ப் பண்ணுங்க சார் அதை நாங்கள் ஒரு அதில் ஒரு அதில் ஒரு நான் செலெக்ஷன் பண்ணிவிட்டு வந்து நான் நேரில் வந்து பேசிவிட்டு நேரில் என்ன காட்டுறீங்களோ அதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சின்னா அது சொல்லி நான் அட்வான்ஸ் கட்டிவிட்டு வரேன் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்